நான் இதுவரை நீச்சல் போட்டியில் பங்கு கொள்ளவில்லை ஆனால் நீச்சல் போட்டியில் கலந்துக் கொள்ளும் கலந்துக் கொள்ள எனது நண்பர் குழந்தைகள் கலந்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் நீச்சல் போட்டியில் கலந்துக் கொள்வதற்கு முன் யோகா இந்தமாதிரி மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டு மூச்சுக் காற்று இழுத்து விட்டுக்கொண்டு அதற்கு அப்புறம் வார்மப்லாம் செய்து கொண்டு அதற்கு அப்புறம் தான் நீச்சல் போட்டியில் க பங்குக் கொள்வார்கள் வயதுக்கேற்ற தூரம் அதில் இருக்கிறது அதுக்கு தகுந்தமாதிரி பங்கு கொள்ள வேண்டும் நான் நீச்சல் போட்டியில் கற்றுக்கொள்ள ஆசை இருக்குது இருக்கிறது ஆனால் இனிமேட்டுக்குதான் முயற்சி செய்ய வேண்டும் நீச்சல் பங்கு கொண்டு தகுதியை சிறுது சிறிதாக கலந்துக் கொள்ள எனக்கு விருப்பம் உள்ளது எனவே முயற்சி செய்கிறேன் நீச்சல் போட்டியில் கலந்துக் கொள்ள முயற்சி செய்து எதால் என்னால் முடிந்தளவு வெற்றியடைய முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்